எழுதும் போது ஊக்கத்தோடு நான் கவனமாக எழுதுனுன்னால் தனியாக போய்விட்டு ரூமில் போய் உட்காந்துட்டு நமக்கு தோன்றுறத எழுதுவேன் அப்புறம் டைரி எழுதும் பழக்கம் இருக்குது டைரியில் ட் டிடி டெய்லியும் என்ன நடந்துச்சு இன்றைக்கி முக்கியமாக என்ன ஹாப்பினஸ் நடந்துச்சு என்ன சேட்டில் நடந்துச்சு அப்படினுட்டு எழுதுவேன் ரீட் பண்ணிணேன் இன்றைக்கி ஒருநாள் ஒரு புக்ஸ் வாசித்தேன்னா அந்த புக்ஸ்சில் வந்து நான் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன் இதன் மூலிமா என்ன பாசிட்டிவ் புரிஞ்சுக்கிட்டேன் நெகட்டிவ் அதிகமாக இதில் இதன் முலிமா என்ன நம்ம நெகட்டிவ் நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ்வில் எதை நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படினுட்டு நிறைய புக்ஸ் படித்து டைரியில் எழுதுவேன் எழுதும்போதும் தனியாகதான் எப்பவுமே எழுதும்போது தனியாகதான் போய்விட்டு அதுதான் படித்தத புரிஞ்சுக்கிட்டு தனியாகதான் போய் நானே போய் எழுதுவேன்